எங்கள் ஊரில் ரொம்ப பெருசாக கொண்டாடப்படுகிறது வந்து பொங்கல் விசேஷம் தான் அதில் வந்து மொதல் நாள் வந்து போகி வீட்டில் இருக்கிற பழமையான பொருட்கள் வேஸ்ட்டேஜு இதெல்லாம் போட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி அதெல்லாம் கொளுத்தி கொண்டாடுவோம் அடுத்து பொங்கல் பொங்கலுக்கு வந்து வயலில் விளஞ்ச நெல்லை அறுவடை பண்ணி பொங்கல் வச்சு குடும்பமாக நின்று சாமி கும்பிட்டு கொண்டாடுவோம் மூணாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீடுகளில் வளக்கிற மாடு ஆடு இதெல்லாம் குளுப்பாட்டி மஞ்சளெலாம் பூசி பொட்டுவச்சு சாய்ந்தரமா பொங்கல் வச்சு மாட்டுக்குத் துண்டுலாம் கட்டி கொண்டாடுவோம் அதேமாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தாரோடைய இல்லை எங்களோடய நண்பர்களோடைய வெளியில் போயிட்டு வருவோம் அதுக்கு அடுத்தநாள் கரிநாள் அதுக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லோருமே ஒரு க்ரௌண்ட்டில் ஒன்றுக்கூடி நிறையா விளையாட்டுகள்லாம் விளாண்டு அந்ந அன்றைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் போகும் மன நிம்மதியாகவும் போகும் அடுத்தது தீபாவளி தீபாவளி பண்டிகையும் அப்படிதான் காலையிலே எங்கள் அப்பா எழுப்பிவிட்ருவாரு நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு கிளிச்சிட்டு சாமி கும்பிட்டு புது டிரெஸ் போட்டுகிட்டு எங்கள் அப்பா வாங்கிவச்ச வெடியை எடுத்து அன்றைக்கு ஃபுல்லா வெடித்து எங்கள் வீட்டு வாசல்லே ஒரே பேப்பராக கிடக்கும் யார் வீட்டு வாசலில் அதிக பேப்பர் கிடக்குதுனு அதுலேயும் எங்களுக்கு போட்டி வரும் போட்டிங்கிறதை விட ஒரு பெரிய சந்தோசம் கூட சொல்லெலாம் அது அதையும் நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் அடுத்து திருமண விழாக்கள் மூணுநாள் வரையுமே எங்கள் ஊரில் வந்து இப்போ ஒரு ஒரு கல்யாணன்னு எடுத்துக்கிட்டாவே மூணுநாள் வரையுமே விசேஷமாக இருக்கும் மொதல் நாள் நிச்சயம் பண்ணுறது மறு நாள் கல்யாணம் பண்ணுறது அடுத்து ரிசப்ஷன் வைக்கிறது மாப்பிளை வீட்டுக்கு போய் போயிட்டு வர்றது பொண்ணு வீட்டுக்குப் போயிட்டு வர்றது சொந்த பந்தங்கள் எல்லாமே அன்ன அன்ன அந்த ஒரு விசேஷ வீட்டில் மட்டுந்தான் ஒன்று கூடுவோம் நாங்கள் எல்லோருமே அதனால் வந்து சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒன்றுக்கூடி சந்தோசமாக இருந்து இருக்கிற கஷ்டம் துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியாது அதனால் வந்து நாங்கள் எல்லோருமே சந்தோசமாக இருப்போம்